நான் நிறைய டைம் ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டர் வந்துட்டு ட்ராயிங் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கற டைமில் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சோன்னா பெயிண்டிங் பண்ணலாம் சம் டைம்ஸ் பென்சில் ஸ்கெட்ச் பண்ணலாம் அது ஒவ்வொரு ஆளோடய பர்சனல் விஷயம் ஸோ அவுங்கவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஒரு சில பேர் பெயிண்டிங் பண்ணுவாங்க ஒரு சில பேர் பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுவாங்க நான் ரெண்டுமே பண்ணுவேன் பட் ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று பண்ணுவேன் எது எளிதானதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லணுன்னால் வந் எனக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு ரெண்டுமே ஈஸி தான் பட் பென்சில் ஸ்கெட்ச் பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப சாரி பென்சில் ஸ்கெட்ச் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெயிண்டிங்ன்னால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மெர்ஜ் ஆகும் எல்லா ஆகும் பென்சில்ன்னால் நம்ம கேஷ்வலாக ஈஸியாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு போயிடலாம் ஸோ அதுதான் ரீஸன் பட் பெயிண்டிங் எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா பென்சில் ஸ்கெட்ச்சுமே ஈஸி தான் பெயிண்டிங்கும் ஈஸி தான் அவுங்கவங்களோட தனி விருப்பம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு இது ஈஸியாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பெயிண்டிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் அதில் வரைய அவங்களுக்கு ஆசை வந்து ஈஸியாக வரையலாம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு பென்சில் ஸ்கெட்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் பென்சிலில் வந்துட்டு வரைய அவங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஸோ வந்துட்டு அவுங்கள அவங்களோட பர்சனலான கொஸ்ட்டின்னு ஸோ ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு இது இருக்கலாம் பட் காமனாகவே ட்ராயிங்கிறது எல்லாேத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும்னு நினச்சா எல்லாேருமே பண்ணுவாங்க பெயிண்டிங் பென்சில்ன்னு நம்ம கம்ப்பேர் பண்ணிணோன்னா ரெண்டுமே அவுங்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா என் ரெண்டுமே ஈஸி தான் பர்சனலாக அவு ஒரு சில பேர்த்துக்கு ஒவ்வொன்று பிடிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஒவ்வொன்று பிடிக்காது ஸோ ஒரு சில பேர்த்துக்கு இது ஈஸியாக இருக்கலாம் பெயிண்டிங் ஒரு சில பேர்த்துக்கு அது கஷ்டமா இருக்கலாம் அதேமாதிரி பென்சில் ஸ்கெட்ச் வந்துட்டு ஒருத்தவர்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு கஷ்டமா இருக்கலாம் ஸோ எனக்கு பர்சனலாக ரெண்டுமே வந்துட்டு ஈஸின்னுதான் சொல்லுவேன் பட் பெயிண்டிங் பெயிண்டிங் பண்ணுறத விட பென்சில் ஸ்கெட்ச் வந்துட்டு நம்ம கேஷ்வலாக பண்ணலாம் பெயிண்டிங்ன்னால் ஸ்மெர்ஜ் ஆகும் நம்ம கை பட்டிருச்சின்னா கொஞ்சம் இலு இழுவிற மாதிரி இருக்கும் இதாகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ஈஸி